நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் காசு சேர்த்து வச்சு எங்கள் அப்பாக்குன்னு ஒரு பெரிய ஆசை என்னனா அவருக்கு வந்து வெள்ளியில் அண்ணாக்கயிறு போடணுன்னு வந்து ஒரு பெரிய ஆசை அதனால் நான் சின்ன வயசில் இருந்தே காசு சேத்து வச்சு அந்த காஸில் வந்து சேத்துபெட்ல இருக்க சுமங்கலி ஜுவல்லர்ஸ் அந்த கடை வந்து வெள்ளி பொருட்களுக்கு ஸ்பெஷலான கடை அந்த கடையில போய்விட்டு எங்கள் அப்பாக்குன்னு நான் அரைணாகயிறு வாங்கினேன் அதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா எயிட் தௌசண்ட் அப்படினு சொல்லி இருந்தாங்க பட் நான் சின்ன பொண்ணாக இருக்கறத்தால் எனக்காக அந்த அண்ணா கம்மி பண்ணி கொடுத்தாரு எயிட் தௌசண்றதை ச செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட்னு கொடுத்தாங்க அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிந்ச்சி பட் ஆனால் அந்த அண்ணாகயிறோடைய குவான்டிட்டிக்கு அவங்க கொடுத்த ரேட்டுன்றது ரொம்ப கம்மியான ரேட்டு நான் நினச்சேன் இவங்க கம்மியான ரோட்டுக்கு தர்றாங்க அதனால அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன் பட் ஆனால் அது அதோடைய குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்கள் அப்பா அதை யூஸ் பண்ணிகிட்டு சொன்னார் நம்மளோடைய பாடிவோடைய ஹீட் வந்து அதிகமாச்சுன்னா அதோடைய கலர் வந்து ப்ளாக்காக சேஞ்ச் ஆகுது நம்மளோடைய பாடி வந்து கூல்லாச்சுன்னா அதோடைய கலர் வந்து தானே ஒயிட்டாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிருந்தார் அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திச்சு இப்படி சொல்றதை கேட்டு அவருக்கும் ரொம்ப நாள் அவருடைய ரொம்ப நாள் ஆசையை நான் நிறவேத்திட்டேன் அப்படின்ற ஒரு ஹாப்பினெஸ்ஸும் எனக்குள்ளே இருந்திச்சு இது ஒரு நல்ல ஒரு ப்ராடெக்டை கொடுத்ததுக்காக சும சுமங்கலி ஜுவல்லர்ஸ்க்கு நான் தேங்க் பண்ணுறேன்